எங்கள் ஊர்லேயும் வந்து சுய உதவி குழுலாம் வச்சு நடத்துகிறோம் நிறைய கேர்ள்ஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களாம் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகணுன்னு ஆசையே இருந்தாலும் அவங்க மாமியாரா இருக்கட்டும் இல்லை அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் உனக்கு எதுக்கு வேலை வீட்டில் இருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வேலைக்கு போய் சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அதனால் தான் சுய உதவிக்குழுலாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நாங்களே வந்து நிறைய வேலைலாம் செய்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ஹோட்டல்லாம் வச்சி நடத்துகிறோம் சுய உதவிகுழு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அந்தமாதிரி வந்து ஹோட்டல் வச்சு நடத்துகிறது டைலரிங் வச்சு நடத்துகிறது அந்தமாதிரி ஒரு ரெண்டு மூணு ஜாப் வந்து நாங்கள் செய்கிறோம் அதனால பெண்களுக்கு எங்கள் ஊரில் இருக்க பெண்களுக்கு வந்து சுய உதவி குழுலேருந்து நிறைய வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் வெளியூருக்கு போகாம எங்கள் ஊரு உள்ளேருந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சு நாங்களே சம்பாதிக்கிறமாரி அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷனாவும் இருக்குது இந்த சுய உதவி குழுவால்